ஐஃபோன் ஃபோர்ட்டின் ப்ரோ வேணுங்க சார் ஆமாங்க சார் ஓகே சார் குறைக்க முடியாதா என்னங்க சார் இப்படி சொல்கிறிங்க ஓகே சார் ஓகே சார் கலர் காட்டுங்கள் ஓகே சார் எனக்கு ப்ளூ வேணுங்க சார் இந்த ப்ளூ ஓகேங்க சார் ஓகே சார் அப்போ இப்போ கேமராலாம் எப்படிங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ஓகே சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் கேரண்ட்டி எத்தனை வருஷத்துக்கு சார் ஒரு வருஷத்துக்கு தானா சார் ஓகே சார் கேமராவெலாம் எந்த குவாலிட்டி ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

சார் சா இதே எடுத்துக்கிறேன் சார் சார்ஜர்லாம் கொடுத்துருவீங்க தானே சார் ஆ ஐஃபோனுக்கே தர மாட்டிங்களா ஓகே சார் ஓகே சார் டிஸ்கவுண்ட்டெலாம் எதுவும் இல்லையா ஓகே சார் ஆ பேக் பண்ணிவிடுங்க சார்